இப்போது என் வீட்டில் வந்து பாசிட்டிவ்வாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இப்போ நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சில நாலு பொருள் அஞ்சு பொருள் நான் வாங்கி இருக்கேன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முதலில் வந்து நான் வாங்கி இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன் இப்போது ஃப்ரிட்ஜ் நம்பளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது நல்லதுக்கு யூஸ் ஆகும் சில டைம் அது எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுனு நான் இப்போது உங்கள்கிட்ட நான் சொல்லப்போகிறேன் இப்போ அதே இது ஒரு காய்கறிகள் வாங்குறோம் இப்பொ காய்கறி வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சுருந்தோம்னா அதுக்கு கெடுதி அதை இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது தக்காளி கெடாது வெங்காயம் இதெல்லாம் வெங்காயம் நம்ம வெளியே வைக்க போகிறோம் தக்காளி காய்கறிகள் கீரைகள் கீரைகள் வந்து ஒரு நாள் வச்சுருந்து நம்ம அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுருங்கி போகாது இதே இது பிள்ளைங்களுக்கு நம்ம வெயில் காலத்தில் வந்து நம்பளுக்கு ஜில்லுனு நம்ம தண்ணீர் குடிக்கனும்னா கூட வெயில் காலத்துக்கு சாதா தண்ணீ யூஸ் ஆகாது இதே நம்ம ஒரு பாட்டிலில் வச்சு நம்ம ஐஸ் வாட்டர் குளிர் பானம் குடித்தோம் வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நம்பளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதே இது நம்பளுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் திடீர்னு போட்டு கொடுக்குறோம் ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா ஒரு ஐஸ் கட்டி போட்டிருந்தோம்னால் அது கூட பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம் பிளஸ் பால் பாக்கெட்டு பால் இப்போது இன்றைக்கு நைட் வாங்குகிறோம் திடீர்னு ஒரு பாக்கெட் வாங்கி காய்ச்சிட்டு இன்னொரு பாக்கெட்டை வைச்சா கூட அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு இந்த பாலை காய்ச்சி கூட நம்மளுக்கு காலையில் கொடுக்கலாம் கெடாமல் இருக்கும் பிள்ளைங்களுக்கு பால் நம்பளுக்கு வெளியில் வைச்சிங்கன்னா பால் கெட்டுப்போயிடும் அதனாலே ஃப்ரிட்ஜ் வந்து நம்மளுக்கு யூஸ் நல்லபடியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஒரு லைட்டு இப்போ வந்து முன்னாடியெலாம் வந்து சார்ஜர் லைட்டெலாம் கிடையாது அந்த லைட் போட்டோம்னால் நம்பளுக்கு நெகடிவ்வாக தான் இருக்கும் இதே சார்ஜர் லைட் வாங்கி போட்டோம்னால் பிள்ளைங்க படிக்கிற சமயத்திலையோ நம்ம வேலை செய்கிற சமயத்திலையோ பிள்ளைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெண்ட் போனால்கூட தானேவே எரியும் சார்ஜர் லைட் எமர்ஜென்சி லைட்டு அதுதான் பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லதாகவும் இருக்கும் நம்பளுக்கு வீட்டு வேலை செய்யறதா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பறம் ஃபேன் ஃபேன்னுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் காலத்தில் ஃபேன் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது இதே இது நம்ம ஒரு ஃபேன் வாங்கி வச்சு நான் வாங்கி வச்சுருக்கேன் அதனாலே இப்போது ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் கூட போட்டுகிட்டு பிள்ளைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வேர்வை இதில் கூட பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கிறத்துக்கான வாய்ப்புண்டு ஒரு ஃபேன் வாங்கி போட்டிங்கன்னால் பிள்ளைங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறேன் இதே இது இப்போது டிவி டிவினு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிவி சில பேர் வீட்டில் இருக்கிறதே கிடையாது இப்போது டிவி நம்ம வீட்டில் வச்சு இருந்தோம்னால் பிள்ளைங்களுக்கு படிப்பு சம்மந்தமான கல்வித்துறை சம்மந்தப்பட்டது கூட நிறைய வந்து டிவி கல்வி டிவி பற்றிலாம் போட்டிருக்காங்க பிளஸ் டென்த் பிளஸ் டூ படிக்குது எக்ஸாம் பற்றி கூட சொல்றதுக்கு பிற அரிய நியூஸை பற்றி நம்ம சொல்வது கூட நம்மளுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நம்ம வெளி விஷயம் கேட்கணும்னா கூட நியூஸ் மூலயமா நம்ம கேட்டுக்கலாம் இப்போது வெளியே போய் நம்ம விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள் இப்போது டிவி இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டில் வந்து நம்ம எந்த நியூஸாக இருந்தாலும் ஒரு தகவல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனாலே நான் டிவி புதுசாக இப்போது வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதனாலே இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கணும் நான் சொல்வது வந்து தெளிவான முடிவு